கடலூரில் அப்போல்லாம் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்லாம் வெளியில் இருக்கும் ஆனால் இப்பவே இன்ஜினியரிங் காலேஜ் லா காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே இங்கே கடலூரில் இருக்கு அதே மாதிரி இளைஞர் யங்ஸ்டர் இளைஞர்கள் வந்து அவர்களோட அறிவை மேம்படுத்துறதுக்கான நிறைய இங்கே லைப்ரரிஸ் விளையாட்டுத்திறன் எல்லாமே மேம்படுத்துறதுக்காக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு முகாமும் நிறைய இங்கே வந்திருக்கு படிக்கும்போதே நிறைய உதவித்திட்டம் ஸ்காலர்ஷிப்ஸ் மூலமாக படிக்கிறது ஸ்போர்ட்ஸ் கோட்டாஸ் மூலமாக படிக்கிறது இது மாதிரி நிறையவே இருக்கு அது மாதிரி பேங்க்ஸில் எஜுகேஷன்ஸ் லோன்ஸும் ப்ரொவைட் பண்ணி பசங்களை ஸ்டூடண்ட்ஸோட பர்டன்ஸையும் குறைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க போ பஸ்க்கு போகும்போது பஸ் பாஸ் பஸ் பாஸ் கொடுத்து அவங்க மீட் வீட்டில் ஏதும் காசு கேட்க முடியாமல் அதை மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறமேட்டா வாகனம் சக்கர வா சக்கர வாகனம் வாங்கும் திட்டம் அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்காங்க அதுவுமே பாதி அமௌன்டில் வாங்கி கொடுத்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு